எங்கள் ஊர் இப்போ கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தொழிலாளர்களை தக்க வெச்சுக்கிறது ரொம்ப சிரமமாதாங்க இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஏன்னால் எல்லார் வீட்டு பிள்ளையும் படிச்சுருது இலவசமாக கல்வியை கொடுத்தர்றாங்க அதனால் அந்த பிள்ளையலாம் இப்போ வேலைக்கு வரதில்லை ரொம்ப வயதானவங்க மட்டும்தான் களை எடுக்கிறது நாற்று பறிக்கிறது அப்படின்றதுக்கு வேலைக்கு வராங்க அதுவும் நம்ம உள்ளூரில் அவங்கள வ வச்சு கூப்பிட முடியலை வெளியூர்லருந்து நாங்களெலாம் ஆளை கொண்டு வந்து களை எடுக்கிறது நாற்று பறிக்கிறது மருந்து அடிக்கிறது அப்படின் அடிச்சுக்கிட்ருக்கோம் இப்போ அவங்கள எப்படி நம்ம தக்க வெச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்களெலாம் இப்போ ஒரு நினைவு வெச்சுருக்கறோம் அதில் நாங்கள் வே அவங்கள விட்டு வேலை பார்க்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ முன் பணமாக ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அவுங்கவங்க விசேஷத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் நம்ம பணம் கொடுத்தமேங்கிறதுக்காக அவங்க வந்து இங்கே வேலை பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வேலை பார்க்கற அன்னிக்கி காலையில் பதினோரு மணிக்கு டீ வடை அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சாய்ந்திரம் டீ அப்புறம் வேலை முடித்ததுக்கு அப்புறம் சம்பளத்து அன்னியில் இந்த குவாட்ருக்கு அதுக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்குணும் காசு கொடுத்தோம்னா அவங்க நம்மள விட்டுட்டு எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் அடுத்த வயலுக்கெலாம் வேலைக்கு போகமாட்டாங்க ஏன்னால் நம்ம கட்டட தொழிலுக்கெல்லாமே ஆயிரம் ரூபா கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க இப்போ நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா தினக்கூலின்னு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபா கொடுக்கறோம் அதுவும் இல்லாமல் சாப்பாடெலாம் கொடுக்கறோம் அதனால அவங்க அந்த மாதிரி வேலையினால் ஈஸியாக போயிவிடுவாங்க நம்ம எதுவும் இந்த பணம் கொடுக்கறதுனால நம்பகிட்ட இருந்து நம்மளோட வேலையெல்லாம் பார்த்து கொடுக்கறாங்க அதுவும் சாதாரணமாக வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை இல்லை எல்லாமே கஷ்டமான வேலை தான் இந்த காலத்தில் வந்து எல்லா பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யாரும் வரமாட்டேன்கிறாங்க இப்பெலாம் எல்லாமே தான் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மிஷின்லாம் வந்துட்டு அதனால அவங்க வந்து இந்த தொழில் அதிகமாக யாரும் விரும்பறதில்லை அதையும் தாண்டி ஒரு சில பேர் நமக்காக அவங்களுக்காக வயல் தொழிலை விட்றக்கூடாது விவசாயத்தை விட்றக்கூடாதுன்னு வந்து இங்கே வேலை பார்த்துகிட்ருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தீபாவளி பொங்கலெலாம் வந்துச்சினால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது காசு கொடுத்து அப்படி இப்படின்னு நம்ம அந்த மாதிரி மட்டும்தான் அவங்கள வந்து நம்ம தக்க வெச்சுக்க முடியுது அதனால் நாங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே சிரமப்பட்டு தான் தக்க வெச்சுக்கிறோம் அவங்கள